இப்போ பார்த்திங்கன்னா உலகம் வந்துங்க ரொம்ப முன்னேறிகிட்டு போகுதுங்க எந்த வகையிலேன்னாம எல்லா வகையிலேயும் தாங்க முன்னெல்லாம் உலகத்தில் பார்த்திங்கன்னா மக்கள்தொகை கம்மியாக இருப்பாங்க மக்கள்தொகையை பார்க்கறத்துக்கே எங்கேயோ அழகாவும் இருக்காங்க சில பேர் கருப்பாகவும் இருக்காங்க அந்தமாதிரிங்க அதே பார்த்திங்கன்னா நம்ம வாகனங்களை பார்த்திங்கன்னா அந்த காலத்துலெலாம் மாட்டு வண்டி குதிரை வண்டி இந்தமாதிரி தாங்க ரிக்ஷா கையிழுப்பு ரிஷ்ஷா ரிக்ஷா அந்தமாதிரி தாங்க இருந்தது ஆனால் இப்போது வந்து ரொம் ரொம்ப முன்னேறிகிட்டு வருது உலகம் எப்படின்னா எல்லாமே வந்துடுச்சு காரு பஸ்ஸு ஆட்டோ டூ வீலரு அது அப்புறம் ரயிலு ஏரோப்பிளேனு ஹெலிகாப்ட்ரு எல்லாமே வந்து மா மாறிடுச்சுங்க முன்ன இருக்கிற உலகமும் இப்போ வந்து பார்க்கறத்துக்கு நிறைய மாறிடுச்சு மாறிடுச்சுங்க ஃபோனு ஃபோன் வந்து முன்னெல்லாம் கைப்பேசி அந்தமாதிரி தான் இருந்தது வீட்டில் வந்து ஆன்லைன் ஃபோன் தான் இருந்தது இப்போ வந்து ம எல்லா மக்கள் கிட்டேயும் ஃபோன் இல்லாத மக்களே இல்லை எல்லாேர் கிட்டேயும் ஒவ்வொரு ஃபோன் இருக்குது நல்ல புதிய புதிய வகையான ஃபோனு ஐஃபோனு விவோ இந்தமாதிரி நிறைய ஃபோன் இருக்குதுங்க எல்லா முன்ன விட இப்போ உலகம் வந்து ரொம்ப முன்னேறிகிட்டு வருது முன்ன வந்து அவ்வளோவா தெரியாது ம இப்போ வந்து நிறைய மக்கள்கிட்டே நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்குது உலகம் முன்னேறுகிறது எல்லாேருமே பார்க்க பா பா பார்க்கறத்துக்கும் வந்து ஒரு ஆச்சிரியமாக தாங்க இருக்குதுங்க இப்போது